இப்போ கரூரில் பார்த்திங்கன்னா வெயில் காலம் நடந்துகிட்டு இருக்குது வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா இப்போ சாய்ந்திரம் டைம் இப்போ ஈவினிங் வந்து ஒரு ஃபை தேர்ட்டி கிட்ட ஆகிருக்கு ஃபை தேர்ட்டியில் பார்த்திங்கன்னா வெயில் நல்லா ஃபாட்டி டிகிரி கிட்ட அடிக்கிது என் ஃபோனோடய செல்சியஸில் பார்த்தேன் என் ஃபோனோடய இதில் பார்த்தேன் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா காலையில் மதியம் அப்படிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் அடிக்குது வெயிலில் வந்து வெளிய நடந்து போக முடியாது அவ்வளோ வெயில் நடந்து போனிங்கன்னா சத்தியமாக நீங்கள் கருகி போயிடுவீங்க அப்படிங்குற மாதிரி கருகி போயிருவிங்கனு சொல்லமுடியாது ஓரளவு ரொம்ப ஹீட்டாக இருக்கது மூஞ்சிலாம் அனல் அடிக்குது அதிகமாக இருக்கும் இதுதான் வந்து இப்போதிக்கு கோடைகாலத்தில் நான் பார்த்ததுலே ரொம்ப வா வெயில் அதிகமாக அதிக வெயில் தாக்கம் வந்து அதிகமாக இருக்கிகறது இந்த ஓரு இந்த ஒரு ய இந்த வருசத்தில் தான் அப்புறம் குளிர் காலத்தில் பார்த்திங்கன்னா அதுவும் இல்லாமல் கோடைகாலத்தில் நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு அன்டைம்ஸ் ஒரு ட்வெல் டு த்ரீ அப்படிங்ற டைமில் பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா நல்லா குளுருது ஆனால் பகல் டைமில் அதை விட டபுல் மடங்கு ட்ரிப்புல் மடங்குக்கு மேலே வெயில் அடிக்கிது இதே இது குளிர் குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா வெயில் அதிகம் அடிக்கும் மதியம் தான் வெயில் வரும் நைட்டுலாம் பனி பெஞ்சி தண்ணியாக ஓடி கிடக்கும் இப்போ வெயில் காலத்தில் வெயில்லே அடித்து கொல்லுது ஒரு பில்லு ஆடு மாடுக்கு பில்லு இல்லை காய்ஞ்சி போச்சு மரம்லாம் தண்ணி இல்லாமல் காயிது சீத்த மரம்லாம் இப்போ வந்து உயிரோடய இருக்குது அப்படிம்பாங்க இந்த காலத்துலேயும் அப்புறம் வ மழை காலத்தில் பெஞ்சா ஒரே இதாக மழையா பெய்றது இல்லையா மழையே பெய்யாமல் வறண்ட பூமியாக இருக்கும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் இப்போ இருக்குது எங்களோடய கரூரின் நிலைமை அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீல்ஸுல் பார்த்தேன் கரூரில் கரூர் காரங்க மத்தியில் இந்த வெயிலுக்கு இங்கே அவ்வளோ பிரியம் ரொம்ப அதிகம் போல் ஏன்னா எல்லா பக்கமும் தான் அடிக்குது சும்மா ஒரு ஃபன்னாக வந்து இருத்துச்சு அந்த ரீல்ஸுல் அதை நான் சொல்கிறேன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வா அந்த ஹைவேஸில் இருக்குதுல்ல ஹைவேஸில் பார்த்திங்கன்னா எல்லாம் டைம் ஃபேன் ஃபேன் மாட்டிட்டு எல்லாம் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லா பக்கமும் காற்றாலை போடுறாங்க காற்றாலை போடுறதுனால அது சுற்றில் இன்னும் அது அது என்னமோ காற்றாடி போட்டால் ஏதோ மழை வராதாமா அப்படிங்கிற மாதிரிதான் சொன்னாங்க மழை வராது மழை மழை என் நிலத்தடி நீரையும் அது உறிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க அப்புறம் இது காற்று காலத்திலேயும் சொல்ல தேவையில்ல மரம் புடிங்கிட்டு போயிடும் அப்படி காற்று அடிக்கும் அதுவும் எங்கள் ஊர் சைடில் சொல்லவே தேவையில்ல ஒரு தடவை வந்து அந்த மா காற்றும் மழையும் சேர்ந்து வந்து எங்கள் வீடு ஓடுலாம் எங்கள் வீட்டு பக்கத்துலேலாம் ஆடு மாடு வச்சிருந்த கொட்டாயில் இந்த அந்த சீட்டு எல்லாம் புடிக்கிட்டு போயிடுச்சி அதுக்கு யார் காரணம் இந்த மழை தான் மழையும் அந்த காற்றும் சேர்ந்து புடிங்கிட்டு போயிடுச்சான்